ஹலோ சார் வணக்கம் சார் சுகிங்ளா சார் சார் வணக்கம் ஒன்றும் இல்லை சாப்பாடு ஆட்ரு பண்ணி இருந்தோம் ஆமாங்க சார் காலையில் சார் ப்ரேக் ஃபாஸ்ட்க்கு ஆட்ரு பண்ணியிருந்தோம் ஆமாங்க சார் டிஃபன் ஆட்ரு பண்ணி இருந்தோம் பார்த்திங்கன்னா நான் பத்து ஐட்டம் ஆட்ரு பண்ணி இருந்தேன் பாதி ஐட்டத்துக்கு மேலே வரவே இல்லைங்க வரவே இல்லைங் சார் ஆடர் நம்பர் சொல்லணுங்களா ஆமாம் பேருங்களா பேர் ஆமாம் இந்த மொபைல் நம்பர் வச்சு தான் பதிவு பண்ணிணோம் ஆமாம் ஆமாம் பேர் மென்ஷன் பண்ணலை இந்த பேசுகிற நம்பர் வச்சு தான் நான் இது பண்ணிணோம் புக் பண்ணிணோம் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாங்க சார் நீங்கள் பேசுகிற நம்பர் தான் ஆமாங்க சார் இந்த நம்பருக்குதான் ஆமாம் இது டெலிவரி யார் கொடுத்தாங்கனு தெரியல தெரியல இது உங்கள் இதுலேருந்துதான் வந்தார் உங்கள் இது ட்ரெஸ் போட்டிருந்தாரு உங்கள் கம்பெனி ட்ரெஸ் போட்டிருந்தாரு உங்கள் இது லோகோலாம் இருந்தது சாப்பாடு கொடுத்தாரு இது மாதிரி கேஷும் வாங்கிகிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போனார் சரி அவர் கொடுத்துட்டு போனாரே சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓபன் பண்ணி பார்த்தா பாதி ஐட்டதுக்கு மேலே இல்லவே இல்லைங்க ஆமாம் சார் காலையில் வந்து இட்லி ஆட்ரு பண்ணி இருந்தேன் ரவா கிச்சடி ஆட்ரு பண்ணி இருந்தேன் சப்பாத்தி ஆட்ரு பண்ணி இருந்தேன் ஆமாம் கேசரி போண்டா ஆட்ரு பண்ணி இருந்தேன் ஆமாம் ஆமாம் ஆமாங்க சார் ஆட்ரு பண்ணி இருந்தேன் இப்போ பார்த்திங்கனா மெய்னாக இட்லி வரவே இல்லை சப்பாத்தி வந்திருக்கு பூரி வந்திருக்கு வேறு எதுவுமே வரலங்க என்னங்க சார் இப்படி இருக்கீங்க என்ன சார் உங்களை நம்பிதான் கொடுக்குறோம் ஆட்ரு கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவீங்கனு இந்த மாதிரி விட்டு விட்டு விட்டு கொடுத்தா என்னங்க சார் இருக்குது சீரியஸாக சார் பாதி பொருளுக்கு மேலே வரவே இல்லை சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாங்க சார் ஆமாம் நீங்கள்தான் சார் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனீங்க இந்த நம்பர்லேருந்துதான் காலையில் கால் பண்ணிங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன் ஆமாம் ஆமாங்க சார் ஆமாம் சார் சாப்பிட்ற பொருள் அப்புறம் கரெட்டான டையத்துக்கு வரலனா அப்புறம் எல்லாேருக்கும் கோவம்தான் சார் படுவாங்க ஆமாம் இல்லை சார் நீங்கள் ஒரு சாப்பாடு பொருள் வந்து அஞ்சு பேருக்கு நாங்கள் ஆட்ரு பண்ணி இருக்கோம் இத்தனை ஐட்டம் ஆட்ரு பண்ணி இருக்கோம் எனக்கு என்னென்னு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறீங்க அப்போ இது என்னங்க சார் இருக்குது இதில் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் பண்ணிணா ஒத்துப்பீங்க நாங்கள் பண்ணிணா ஒத்துப்பீங்களா சார் இது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்க நான் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறேன் இரநூறு ரூபா குறைச்சி கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா சார் சொல்லுங்க சார் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் சரிங்ளா புகாரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார் கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க சார் இது மாதிரி இத்தனை பொருள் வந்து நாங்கெலாம் ஆட்ரு பண்ணிணோம் நீங்கள் வந்து குறைவாதான் கொடுத்துருக்கீங்க கம்ப்ளைன்ட் வந்து இது பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க புகார் ரெஜிஸ்டர் பண்ணிகோங்க சார் ஆமாங்க சார் பின்னே காசு கொடுக்காம சும்மாவா சார் வாங்கிறோம் சொல்லுங்க சரி கொண்டு வந்து கொடுப்பீங்ன்ற நம்பிக்கையில் தானே சார் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் என்னென்னால் இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிணா என்னங்க சார் பண்ணுறது சொல்லுங்க ஆமாம் நாங்கள் ஆட்ரு கொடுத்தது வந்து பூரி கொடுத்தேன் தோசை கொாடுத்தேன் பூரி கொடுத்தேன் சாரி பூரிதான் சொல்லிட்டேன் பூரி சப்பாத்தி தோசை இட்லி கேசரி சட்னி சாம்பார் போண்டா கொடுத்துருந்தேன் பூரி இருந்தது இதுவும் இருந்தது பொங்கல் கேட்கவே இல்லை அது மாதிரி கொடுத்துருந்தீங்க நிறையா பொருள் மிஸ்ஸிங் வேறு இது மாரி இருந்தால் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்க சார் நீங்கள்தான் சொல்லுங்க சார் சொலியுஷன் சொல்லுங்க சார் சரிங்க சார் இப்போ கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நீங்கள் பேமெண்ட் எதாவது திருப்பி கொடுப்பீங்ளா ஆமாம் ஆமாங்க சார் ஆ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம் ஓபன் பண்ணப்போ என்னென்ன குறைஞ்சிதோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் சரிங்க சார் நீங்கள் இப்போ எப்படி நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்ளா நாங்களே பண்ணணுமா அப்படிங்களா சார் சரி போய்விட்டு வெப்சைட்டுக்கு போய்விட்டு இது மாதிரி திரும்பவும் பாஸ்வர்ட் லாகின் ஐடி எடுத்து ஓகே ஓகே மறுபடி இது பண்ணி கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் இது மாதிரி வந்து நான் வந்து நான் பொருள் ஆட்ரு கொடுத்தேன் இதுஇது அது கரெக்டாக இருந்தால் ரீஃபேமெண்ட் பண்ணுவாங்களா சரி சரி வேண்ணாம் சார் உங்கள் டெலிவரி பாட்னர் அவங்க என்ன இது மாதிரி பண்ண என்ன சார் பண்ணுறது டெலிவரி பாட்னர் நீங்கள் கம்ப்ளைன்ட் சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார் ஆமாம் சார் கம்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுறேன் நீங்கள் ஃபாலோ நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார் நீங்கள் தான் அப்புறம் ஆட்ரு உங்கள்ட்டதான் கொடுக்குறோம் ஆமாம் டெலிவெரி பாட்னருன்னு உங்கள் நம்பர் தான் போட்டிருக்கு உங்கள்ட்ட தானே ஆட்ரு கொடுக்குறேன் நீங்கள் இது மாதிரி பண்ணிணா என்னங்க சார் பண்ணுறது சொல்லுங்க வேறு யார்கிட்ட சார் நான் போய் கேட்குறது உங்கள்ட்டதான் கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் சரிங்களா எல்லாேருமே காசு கொடுத்து அது இதுன்னு சாப்பிட்ணும் தான் பொருள் பண்ணுறோம் ஸோ கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் எதாவது பண்ண வாய்ப்பு இருந்தால் பண்ணி கொடுங்க சரி ஓகே தேங்க்ஸ்